எனக்கு பிடிச்ச இடமே ம இது இமயமலை அந்த மலையில் நிறையா சிங்கம் கரடி நிறையா இருக்கும் மரம் கொடி பூச்செடிலாம் நிறையா இருக்கும் அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பசங்களோடய ஜாலியாக சுற்றிட்டு பேசிட்டு வருவேன் நிறையா இருக்குது நான் இன்னும் போக இடம் நிறையா இருக்குது பசங்களோடய ஜாலியாக போகணும் நிறையா கொடைக்கானல் ஊட்டி நிறையா இடத்துக்குப் போகணுன்னு ஆசைபட்றேன் இன்னும் நிறையா இடம் இருக்குது சிங் எவ்வளோ இடம் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துரணும் பசங்களோடய எவ்வளோ தான் ஜாலியாக இருக்கற வரைக்கும் இருந்துட்டு வந்துடணும் ஊட்டியில் நிறைய இடம் நல்ல குளிராக இருக்கும் அங்கே எனக்கு பிடிக்கும் ஊட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஊட்டியில் அவ்வளோ இடம் இருக்கும் நல்லா ஜாலியாகவும் இருக்கும் பசங்களோடய போனால் வீட்டோடய போகிறதோட பசங்களோடய ஜாலியாக கத்திக்கிட்டு விளாண்டுக்கிட்டு ஜாலியாக எவ்வளோதான் போனாலும் பசங்களோடய தானே போகிறோம் எது பண்ணாலும் பசங்க பார்த்துப்பாய்ங்க நமக்கு ஒன்றும் இது இல்லைல்ல அதனால் எனக்கு ஊட்டி கொடைக்கானல் கொடைக்கானலில் நிறையா இதாக இருக்கும் அப்புறம் பழனி பழனி கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வரணுன்னு ஆசை இன்னும் நிறையா இடம் இருக்குது சொல்கிறதுக்கு தான் இது இருக்குது ஆனால் அது எல்லா இடத்துக்கும் போகணுன்னு தான் ஆசை இமயமலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இமயமல தான் அங்கே நிறையா இருக்கும் பஞ்சாமிர்தம் அப்டி பழனியில் போய் பஞ்சாமிர்தம் சாப்பிட்டு வந்தால் போதும்